ஹலோ ஆ ஆமாங்க ஆமாங்க எங்கள் தோட்டத்தில் வெண்டைக்காய் கத்திரிக்காய் பீர்க்கங்கா புடலங்கா எல்லாம் இருக்குதுங்க கிலோ ஐம்பது ரூபாய்ங்க கத்திரிக்காயிம் ஐம்பது தான் புடலங்கா வந்துங்க புடலங்கா எண்பது ரூபா பீர்க்கங்காயும் எண்பது ரூபா ஆ ஆ பூசணிக்காய் இருக்குது இருக்குதுங்க பூசணிக்காய் எடு அது கிலோ வந்துங்க ஐம்பது ரூபாதான் ஆமாங்க ஆ நீங்கள் வண்டி அனுப்பிச்சி விட்டு வர சொல்லுங்க ஆ எல்லாமே போட்டு விட்டுறேங்க அப்புறம் வந்து அமௌண்ட் வந்து ஃபோனில் சொல்லிடுறேன் ஆ ஆ சரிங்க வேறு வேறு வேறு முருங்கை காய் இருக்குது ஆ ஆ முருங்கை காய் இருக்குதுங்க ஆ கருவேப்பில இருக்குது ஒரு காய் அஞ்சு ரூபா முருங்கை காய் ஆ ஆ எலும்மிச்ச பழமும் இருக்குது அது ஒரு காய் அஞ்சு ரூபாதான் ஆ ஆ கருவேப் கருவேப்பிலை இருக் கருவேப்பிலை இருக்குதுங்க

பூவாய் ஐட்டமெல்லாம் இல்லைங்களே மல்லிகை பூ ஆ ஆ ஆ மல்லிகை பூ இருக்குதுங்க அது ஒரு கிலோ இரநூறுபா ஹான் ஹான் ரோஜா பூ இருக்குதுங்க ரோஜா பூக்கெல்லாம் இரநூறுரூபாதானங்க இரநூறுரூவாதானங்க ஆ ஆ சரிங்க இல்லை இல்லை இல்லை செவ்வந்தி பூ ஆ செவ்வந்தி பூ ஒரு கிலோ வந்து முந்நூறுரூவா

ஆ சரிங்க சரிங்க ஆ தேங்க் யூ